ஹலோ மேம் ஆ எஸ் மேம் நீங்கள் ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் மேம் பையன் எப்படி மேம் படிக்கிறான்

எதுக்கு மேம் ஓகே மேம் அப்படியா மேம் இ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் அவன் ஈவினிங் வந்து டியூஷன் போகிட்டு இருக்கான் மேம் ஹிந்தி டியூஷன் அது தான் அது தான் பேசணும் ஆ ஆ ஆமாம் மேம் ஹிந்தி டியூஷன் ஓகே மேம் ஓகே கிளாஸில் எப்படி மேம் அட்டன்டிவ்வாக இருக்கானா மேம் ம் கரெக்டா ஆ குட் பாயா மேம் ஆ அவன் நல்ல பையன் தான் மேம் அதுனால் தான் கேட்டேன் எதாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்லில் மேம் டல்லாக இருக்கான் மேம் அவன் மேக்ஸில் தான் வீக்கா இருக்கான் ஓகே முன்னாடிலாம் நல்லா போடுவான் மேம் ம் ம் சொல்லுங்கள் மேம் மேக்ஸ் நல்லா போடுவான் மேம் ஃபிஃப்த்து படிக்கிற வரைக்குமே நல்லா மேக்ஸ் போடுவான் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் டல் ஆகிட்டான் ம் ஓகே மேம் ஆ ஓகே

ஓகே மேம் ஓகே நோ பிராப்லம் மேம் அப்போ எத்தனை மணிக்கு மேம் முடிப்பீங்க கிளாஸ்ஸு ஓகே மேம் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் மேம் நீங்கள் ஓகே ஆ ஆ ஓகே மேம் ஓகே பாருங்கள் மேம் பார்த்துக்கோங்க மேம் நல்லா படிக்க வைங்க மேம் அந்த பையனை ஓகே மேம் ஓகே ஆ உங்கள் பெயரு மேம் நிவேதா மேம் ஓகே தேங்க்யூங்க மேம் ஓகே ம் ம் ஓகே தேங்க் யூ மேம்